ஹலோ சரவணா மெஸ்ஸுங்ளா நான் விழுப்புரத்துலேந்து சுதந்திரா தேவி பேசுறேன் சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாலு பரோட்டா ஒரு சிக்கன் பிரியாணி ரெண்டு ஆம்லேட் இப்போ வந்து நாங்கள் ஃபுட் வந்து கேன்சல் ஆடர் வந்து கேன்சல் பண்ணணும் அதுக்காகத்தான் கால் பண்ணிருந்தேன் நாங்கள் வந்து வீட்டுலருந்தோம் அப்போது ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் பட் இப்போது ஒரு எமர்ஜென்ஸிக்காக வீட்டுலருக்கமுல்ல வெளில வண்ட்டோம் அதனால ஃபுட்டை வந்து கேன்சல் பண்ணணும் சார் ஃபுட்டை வந்து கேன்சல் பண்ணிடுங்க ஆடரை தேங்க்யூ சார்